ஏழு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று எட்டு ஆறு இரண்டாயிரத்து எட்டு ஏழு எட்டு இரண்டாயிரத்து ஆறு ஒன்பது பத்து ஆயிரத்து தொளாயிரத்து தொண்ணூற்றி நான்கு இருபது பத்து ஆயிரத்து தொளாயிரத்து தொண்ணூற்றி எட்டு